செடிகளை பார்த்துட்டீங்கன்னா நாங்களே அடிக்கடி அழகா நாங்களே குதில் இருக்குது அதில் நோண்டி நோண்டி ஆட்டு எரு இருக்குது ஆட்டு எரு முதல்ல அந்த லேசாக மண் எடுத்துகிட்டு ஆட்டு எரு போட்டு அப்புறம் இந்த கடைங்களில் டீத்தூள் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது டீத்தூள் வேஸ்ட் ஆகுதுன்னால் நான் கொண்டு போய் என் செடிகளுக்குதான் போடுறேன் டீத்தூள் அந்த வேஸ்டேஜை புழிஞ்சிட்டு போடுறோம் கொட்டுறோம் பார்த்தீயா அந்த டீத்தூளை கொண்டு போய்விட்டு அப்படியே மண்ணை இப்படி கிளறி விட்டு லேசாக எல்லா மருந்து மாதிரி தூவி விட்டு மருந்தை அதுமேலே அந்த மண்ணை மூடி விட்டுடுவேன் தண்ணிக்கு தண்ணி பாய்ச்சின்னே வந்தாக்கால் செடிக்கு எந்த வியாதியும் வராது நல்ல சூப்பராக இருக்கும் செடி நல்லா வளரும்